நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் அப்போ வந்து டாக்டரு வந்து எந்த டைமுக்கு வருவார் அப்படின்னு நான் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக நான் இருந்தேன் ஒரு டோக்கன் போடுகிறது அப்படின்லாம் நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது தான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்ங்க இந்தமாதிரிலாம் வந்து ஏற்கனவே வந்து டோக்கன் அப்பாயின்மெண்ட் போட்டு போயிருப்பாங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க பிளஸ் நேரடியாக வந்து டோக்கன் போடுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க நம்ம வெளியே டோக்கன் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க வந்து லேட்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து உட்கார்றாங்க அப்புறம் வெளியே வந்து பே வந்து இங்கே வந்து நேரடியாக வந்து பார்க்குறவங்களும் அவங்களும் இருக்கிறாங்க அந்தமாதிரி டைமில் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறிங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணோடன அவங்கள வந்தோடன மொதல் டோக்கனாக இருந்தாலும் அவங்கள வெளியே அனுப்புகிறிங்க நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக டாக்ட்ரு எப்போ வருவாருன்னு தெரியாமல் நாங்கள் வந்து நேரடியாக வந்து உட்காந்து இருந்து பார்த்துட்டு போகிறோம் எங்களுக்கு அந்த டோக்கனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறிங்களே ஃபோன் டோக்கன் எதுக்கு போடுகிறீங்க எதுக்கு வீட்டில் இந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட் போடாமல் வெறும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கங்கன்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான ஏங்க நாங்கள் அவ்வளோ நேரம் உட்காந்தே பார்க்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கில்ல ஆ நாங்களும் முடியாதபட்சத்தில் தானே இருக்கோம் அவங்க வீட்டிலருந்துட்டு உடனே வரதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு அப்புறம் டாக்டரும் கூப்பிட்டு இந்தமாதிரிலாம் வந்து இனிமே ஃபோன் டோக்கன் போட வேண்டாம் கூடியமட்டிலும் வந்து எல்லோரையும் நேரடியாக வந்து டோக்கன் அப்ளை பண்ணிட்டு இருக்க சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு நான் புரிய வச்சு ரொம்ப சமாளித்து எந்த பிரச்சினையும் வராமல் இருக்கிறதுக்கோரம் இனிமே அந்தமாதிரிலாம் விஷயம் நடக்காதுங்க நீங்கள் நேரடியாக வந்து டோக்கன் போட்டுக்கோங்க போட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்கன்னு அந்த பேஷண்ட் அவங்கள வந்து நான் சமாளித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அதை சமாளித்திட்டேன் சமாளித்து ஒரு வழியாக வந்து இது பண்ணேன் சில டைம் பேஷண்ட் வந்து டாக்டருக்கொசரம் வெயிட் பண்ணவே ஏம்மா இந்த டைமுக்கு இப்போ ஒரு லவன் ஓ கிளாக் டாக்ட்ரு வருவாருன்னால் நீங்கள் ஏன் லவன் ஓ கிளாக் வரமாட்டேக்கிறாரு ஆஃப் அன் அவர் லேட்டாக வராரு பன்னெண்டு மணிக்கு வராங்க அப்புறம் ஏன் லவன் ஓ கிளாக் டாக்டரு வருவாருன்னு சொல்லிட்டு வெளியே போர்டில் எழுதி போட்டிருக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதையும் அவங்கள்ட்ட நான் சமாளித்து வந்து இந்தமாதிரி டாக்டரு வந்து சின்னதாக ஒரு அர்ஜென்ட்டாக எமர்ஜன்சியாக ஒரு ஒர்க்குக்கு போய்விட்டாரும்மா இப்போதான் ஃபோன் வந்துச்சு அதனால் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு தப்பாக எடுத்துக்காதிங்கன்னு பேஷண்ட்டை வந்து நான் சமாளித்து அவங்கள நான் உட்கார வச்சேன் இதனால வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு ஒரு பணி இடத்துல நம்ம வேலை செய்கிறதுனால நம்ம எல்லார்கிட்டையும் வந்து கோபப்படாமதான் வேலை செய்யணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கோபப்பட்டு பேசினா ஏற்கனே பேஷண்ட் வந்து அவங்களே ஒரு கஷ்டமான சூழ்நிலைல தான் அவங்க வந்து வராங்க நம்ம அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட நம்ம கத்தமுடியாது அதனால் அந்த டைமில் சமாளித்து ஒரு சவாலாக எதிர்கொண்டு வேலை செஞ்சு வரேன் தேங்க் யூ